ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரத்தி முன்னூற்றி ரெண்டு ஆறு லட்சத்தி அறுபதாயிரத்தி அர்நூத்தி ரெண்டு ஏழு லட்சத்தி எழுபதாயிரத்தி எழ்நூத்தி ரெண்டு எட்டு லட்சத்தி எண்நூத்தி மூணு பத்து லட்சம்